புதுசாக நிலம் வாங்குறது விற்கிறதுல வந்து ஒன்னும் பிரச்சினை இல்லை பரம்பரை நிலங்களை வாங்கும்போது விற்கும்போது தான் அந்த சட்டத் திட்டங்களுக்கெல்லாம் மாற்றதுக்கு முடியல இப்போது இப்போ நாலு தலைமுறைக்கு முன்னே பரம்பரை சொத்து வந்திருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு அது பட்டா இருக்குதா அது இருக்குதா சொல்லி கேட்டாங்கன்னா அது சமாளிக்கிறது கஷ்டமாயிருக்குது அதனால் அதை எடுத்து வந்து இப்பெல்லாம் வேறு விதமாக போனாங்க அதனால் அந்த பழைய நிலம் விற்கிறது வாங்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு கூட்டு வீட்டில் இருக்கிறவங்க அவர்களுக்குள்ள மன ஒப்பந்தத்தால் நீங்கள் எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஒன்றும் அக்யுமென்ட்ஸெல்லாம் இருக்காது இப்போ வந்து அவங்க ஒரு இருவத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த பிள்ளைங்களுக்குள்ள செஞ்சுருப்பாங்க இப்போ பிள்ளைங்களுடைய கருத்துக்களெலாம் வேறு வேறு மாறி போயிருக்கும் அப்போ வந்து எதும் ரெக்கார்ட் போட்டிருக்க மாட்டாங்க அண்ணன் சொல்கிறாரே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பின்னால் இருக்கிற தம்பில்லாம் ஒத்துகிட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் கருத்துவேறு வரும்போது இப்போ அங்கே என்ன செய்கிறாங்க நீங்கள் உங்கள் பேரண்ட் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிறாங்க இந்தமாதிரி பல சிக்கலெலாம் இருக்குது அதை சட்டத்தின் மூலமாக தான் செஞ்சாகணும் அது முடிலைனா விட்டுற வேண்டியதுதான் அந்தமாதிரி இருக்குது